எனக்கு சமைக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும் நிறைய சமைப்பேன் நியூ நியூ நியூ நியூ டிஷ் எல்லாம் நிறையா ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அதில் வந்து என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை சரி அதனாலே சும்மா சின்னதாக எதாவது இந்த ஸ்வீட்ஸ் காரம் அந்த மாதிரி நிறைய செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து எங்கள் வீட்டில் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்குது சமைக்கறதில் நான் இந்தமாதிரி பிஸினஸ் பண்ணவா சின்னதாக ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டுருந்தேன் அப்போ வந்து வீட்டில் வந்து சரி ஓகே உனக்கு விருப்பம் இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கும் ஓகேன்னு சொன்னாங்க எனக்கும் எனக்கும் ஏன்னால் சமைக்கிறதுனால் ரொம்ப பிடிக்கும்மில்லே அதனால் நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நல்லா பண்ணினேன் அதில் இந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய அந்த காரம் ஸ்வீட்டு தேன் முட்டாய் கடல மிட்டாய் அப்புறம் மிக்சரு காராபூந்தி அந்த மாதிரி ஓலை பக்கோடா அந்த மாதிரி நிறைய பாக்கெட் போட்டு நானாக செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்டுருந்தேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏனால் அது வந்து நான் என்டர்டெயின்மெண்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தனா அதனாலே எனக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும்ங்றதுனால அதையும் நான் ஈசியாக பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த வொர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அது நான் என் ஃபேமிலி கிட்ட கேட்டேன் அப்போ வந்து அவர்களும் சரி நீ பண்ணு உனக்கு விருப்பம் இருந்தால் நீ பண்ணு அது நல்லா இருந்துச்சுன்னால் ஓகேதான் நீ அதை உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நல்லா என்கரேஜ் பண்ணிணாங்க நானும் நிறைய செஞ்சு நிறையா கடைகளுக்கு சின்ன சின்ன கடைகள் அந்த மாதிரி கொடுத்து நிறைய சேல்ஸ் பண்ணிணேன் வாங்கி சாப்பிடறவங்களும் நல்லா இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்னையும் அவங்களும் நல்லா என்னை என்கரேஜ் பண்ணிணாங்க ஃபர்ஸ்ட்டு கம்மியாக வாங்கினவங்கலாம் போகப் போக வந்து நிறைய வாங்கிட்டாங்க எப்படி சொல்வது ஒரு ஐம்பது பாக்கெட் வாங்குறவங்களா நூறு பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டாங்க எனக்கு கொஞ்சம் நிறைய ஆடர்ஸ்லாம் வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏனால் நமக்கு பிடிச்சதையே வந்து நம்ப ஒர்க்காக பண்றோம்லை அதனாலே நான் இன்னும் நல்லா இன்ட்ரஸ்ட் எடுத்து நிறைய பண்ணிணேன்